ஃபஸ்ட் வந்து இப்போ மொபைல் ஃபோன்லாம் இல்லாமல் இருந்துச்சுங்க அதுக்கப்பறம் கீபேட் மொபைல் வந்துச்சுங்க அதுக்கப்பறம் ஆண்ட்ராய்டு மொபைல் வந்துச்சுகங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து டேபுலாம் வந்துருக்குங்க இது வந்து ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருக்குது இதாவது வந்து கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர்ல செய்கிற வேலையை வந்து கம்ப்யூட்டர்ல செய்ய ஒரு வேலை செய்யணும்னா அது வீட்டுலேயே உட்காந்துதான் எப்பவுமே செய்யணும் ஆனால் லேப்டாப்பில் வந்து இப்போ லேப்டாப்லாம் வந்தங்காட்டிக்கி லேப்டாப்பை வந்து எங்கே வேணுணா எடுத்துகிட்டுப்போயி பண்ணிக்கலாங்க லேப்டாப்ல இருக்கிற ஃப்யூச்சர்ஸ் ஒன்று ரெண்டு கூட இப்பெல்லாம் மொபைல்லேயும் வந்துருச்சுங்க மொபைல்லை கூட இப்போ இங்கே ஆன் பண்ணி மொபைல் லேப்டாப் லேப்டாப்பமோட மொபைல் வந்து கொஞ்சம் சீக்கரமாக சார்ஜ் ஆயிக்கோங்க அது வந்து எங்கே வேணுணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும் அதேமாதிரி இப்போ ப்ரிண்டர்லாம் வந்து ஃபஸ்ட் பிளாக் அண்ட் வொயிட் ப்ரிண்டர்ல இருந்துச்சிங்க ஆனால் இப்போ வந்து அதெலாம் வந்து இப்போது இங்க் ப்ரிண்டராக வந்திருச்சுங்க அதாவது ஃபஸ்ட்டு கருப்பு கலர்ல மட்டுந்தான் வரும் எழுத்துக்கள்லாம் வந்து கருப்பு கலர்ல மட்டுந்தான் வரும் ஆனால் இப்போ வந்து என்ன கலர்ல வேணும்மோ அந்த கலர்ல எடுத்துக்கலாங்க இப்போ வந்து ரொம்ப யூ அதெல்லாம் வந்தங்காட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஒரு ஃபோட்டோ கூட அதிலயே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஹெட்செட்லாம் வந்திருச்சுங்க ப்ளூடூத் ஃபஸ்ட்ல ஒயர் ஃபோன் மொபைல்ல குத்தி ஒயர்ல இது பண்ணி நடந்துகிட்டு இருந்திச்சுங்க இப்போ வந்து ப்ளூடூத் ஹெட்செட் அதில் போட்டங்காட்டியும் கொஞ்சம் தூரமாக எடுத்துட்டு போய்க்கலாம் அந்த மொபைல் ஃபோன் ஜோப்ல வச்சிக்கலாம் இங்கேயும் வச்சிக்கலாம் காதுக்குள்ள வைக்கிறமாதிரிலாம் வந்துருச்சிங்க இப்போ வந்து அதெல்லாம் வந்தங்காட்டியும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க இப்போ வந்து மொபைல்ல தொடவேண்டியனு அவசியமே கிடையாதுங்க எதோ சாங் ப்ளே பண்ணணும்னாலும் ஆஃப் பண்ணணும்னாலும் அதிலயே இப்போ காதில் இருக்கிற அதிலயே டச் பண்ணால் இதாயிடுமாம் இப்போ வந்து ரிங் மாதிரி வந்திருச்சுங்க இதில் இப்போ வந்து நம்ம எதோ ஒரு ரீல்ஸ் கீல்ஸ் பார்க்கணும்னா கையில ரிங் போட்டு அந்த இது கையில அந்த ரிங்கை ஸ்குரோல் பண்ணாவே அதில் மொபைல்ல வந்து அது ஸ்குரோல் ஆகுது அந்தமாதிரிலாம் இருக்குதுங்க ஆனால் இங்க் ப்ரிண்ட்டர்லாம் வந்தங்காட்டியும் ரொம்ப இங்க் ப்ரிண்ட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போ எதோ நம்ம ஃபோட்டோ கீட்டோ எடுக்கணும்னாலும் ஜெராக்ஸ் கிராஸ் எடுக்கணும்னாலும் டக்குனு அடுத்த செகண்ட்டே அந்தமாதிரி வருது இப்பெல்லாம் ரொம்ப அப்டேட்டடாக இருக்குதுங்க